பதினெட்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரம் இருபத்தி நாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு இருபத்தஞ்சி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று